லாக்டவுன் டைமில் நாங்கள் சமைக்க வீட்ட்ல் இருந்து நிறைய டிஸ் கற்றுக்கிட்டோம் இதில் வந்து பிரியாணி அப்புறம் சிக்கெனை பற்றியது அப்புறம் வெரைட்டியான சாதங்கள் இதுமாதிரி நிறைய வெரைட்டி செஞ்சு கற்றுக்கணும் அப்படிங்கறதுனால ஏனால் வேறு வேலையில்ல அதனாலே வந்து நான் என்னென்ன ச இது பண்ணி சமைக்க கற்றுக்கிட்டு நான் நிறைய சமையல் கற்றுக்கிட்டேன் சரிங்களா